இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ஏழு ரெண்டாயிரம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு